என்னோட வாழ்க்கையில கண்டிப்பாக பெட்ரோல் விலை ஏறினது ஆனால் என்னோட வாழ்க்கைய கண்டிப்பாக பாதிச்சுருக்கு இது எந்தெந்த கட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட சின்ன வயசிலேருந்து ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் இருந்தது இன்றைக்கு வந்து நூறுருவாவே க்ராஸ் ஆகிடுச்சி இதனால் ரொம்ப தூரம் வந்து பைக் ட்ராவல் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்டும் பாதிக்காமல் நம்மளோட சுற்றி உள்ளவங்க எல்லாேருமே பாதிக்கப்படுறாங்க ஒரு சின்ன விஷயனாவே இந்த இன்றைக்கு சுச்சுவேஷனில் எல்லா காலத்துலேயும் இப்போ வந்து பக்கத்து இடத்துக்கு போகணுன்னாலும் நமக்கு வந்து பைக்கு தேவை பைக்கு இருந்தாலும் இப்போ அட்வான்ஸ் மாடலாக பேட்ரி ஸ்கூட்டி இந்த மாதிரிலாம் வந்துருச்சு இருந்தாலும் அதிகமாக ஹியூமன் யூஸ் பண்ணுறது மனிதர்கள் யூஸ் பண்ணுறது என்னென்னால் இந்த பெட்ரோல் பைக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்துட்டு பெட்ரோல் அதிகமாக யூஸ் பண்ணுறனால நம்மளோட காசு வந்து அதிகமாக போகுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து ரொம்ப தூரம் நீண்ட தூரம் ட்ராவல் பண்ண முடியாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து எங்கேயிருந்து கிடைக்கிதுனா இப்போ இங்கே வந்து இந்தியாவில் பெட்ரோல் ப்ரோடக்ட் வந்து கம்மியாக தயாரிக்கிறாங்க இதனால் தான் நம்மளோட மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது மேலை நாடுகள் அதர் கண்ட்ரிலெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போ இந்தியாவில் வந்து போர் போடும்போது தண்ணி கிடைக்கிற மாதிரி அதர் கண்ட்ரிலெலாம் ஒரு பூமியிலேருந்து சிறிதளவு நோண்டும்போதே ஓ அது போர் மாதிரி போடும்போது குருடு ஆயில் கிடைக்கிது இந்த குருடு ஆயிலை வெச்சு டிஸ்லேசன் அதாவது பிரித்து எடுக்கிற முறையை பயன்படுத்தும்போது நமக்கு பெட்ரோல் டீசலெலாம் கிடைக்கிது இதனால் நம்மளோட எண்பது பர்சன்டேஜுக்கு குறைவாக அவங்க வந்து ரேட்டு ரேட்டு கம்மியாக தராங்க இதனால் அவர்களோட நாட்டு மக்களோட வாழ்வாதாரம் முன்னேறுது இதைதான் நான் இந்த இதில் சொல்ல விரும்புகிறேன் பெட்ரோல் விலை ஏறுனதுனால் கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுச்சூழலுக்கு எல்லாத்துக்குமே தீங்கு இது எந்த மாதிரி விதையான தீங்கை விளைவிக்குதுனா இப்போ பெட்ரோல் வந்து நம்ம காசு எவ்வளோ தான் அதிகமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு வாங்கி ஊற்றுறோம் பைக்குக்கு இந்த பைக்கு அதுக்கு மாறாக என்ன பண்ணுதுன்னால் புகை புகையை அதிகமாக கரிப்புகையை வெளியிடுறனால பூமி வந்து வெப்ப மண்டபம் அடையுது இதனால் ஓசோன் லேயர் ஓட்டை ஆகிறனால மேலே உள்ள பனிப்பாறையெலாம் உருகுது இந்த பனிப்பாறை உருகிறனால வந்து பார்த்தீங்கன்னா மேகமெலாம் மழையா பெய்யுது அதிகமாக உருகி மலையாக பெய்கிறனால கடல் நீர் மட்டம் உயருது இதனால் நிலத்தடி நீர் மட்டம் குறையுது இதனா மக்கள் வந்து ஒரு நார்மல் லைஃபை வந்து வாழ முடியாமல் பாதிக்கப்படுறாங்க